எனக்கு பிடித்த டிவி நிகழ்ச்சின்னு கேட்டீங்கனால் அது நீயா நானா தான் விஜய் டிவியில வருமே அதில் வந்து அவங்க எடுக்கிற தலைப்புகள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த தலைப்புகள்ல நம்ம பார்த்தாலே நமக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அதுலேயும் அதோடய தொகுப்பாளர் கோபிநாத் அண்ணா அவர் பண்ணுறது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க அந்த இடத்துல வேற யாரும் தொகுப்பி நிரப்ப முடியாது நியான்னா இதாங்க நியாயம் பெண்கள் சைடும் சாய மாட்டேன் ஆண்கள் சைடும் சாய மாட்டேன் நியாயம் பக்கம் தான் நிற்பேன்றது வந்து அவர் அவ்வளோ அழகாக பேசுவார் அது தெரிஞ்சாலே இங்கே பாதி இது இல்லை அது மாதிரி புத்தகம்ன்னு கேட்டீங்கனால் எனக்கு வந்து ஒன் வே ஒன் ஒன் டே பெக்கர்னு ஒரு புக்கு இருக்குது அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புத்தகத்தில் வந்து வாழ்க்கையோடய அடிப்படை தத்துவங்கள் வாழ்க்கனா இப்படிதாண்ட நெறிமுறைகள்ல தான் வாழணும் வாழ்க்கையில் இதை தாண்டி போனால் ஆபத்து இருக்குது வாழ்க்கையில் எதையும் தான் எதையும் தாண்டி போய்விட கூடாது வாழ்க்கனா இவ்வளோதான் அப்படின்றது இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாமே களவும் கற்று மற எல்லாமே கற்றுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் எல்லாத்தையும் ஒரு நெறிமுறையோடய பண்ணும் அந்த நெறிமுறை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியன்றது வந்து அந்த புத்தகம் அவ்வளோ அருமையாக எடுத்து சொல்லும் எனக்கு புத்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் தனியாக ஒரு புத்தகத்தை இதுக்கு போனாலே நான் எனக்கு பிடித்த புத்தகம் நான் வாங்கி வ வச்சுப்பேன் எப்போதுமே பைக்குள்ள எனக்கு அது மாதிரி இன்னோன்னு விவேகானந்தத்தோட வாழ்க்கை வரலாறு அந்த புத்தகத்தில் எனக்கு அவ்வளோ அருமை அவர் அவ்வளோ சின்ன வயதுல எப்படி இவ்வளோ தெளிவாக இவ்வளோ சிந்தனையோடய இவ்வளோ நான் நல் நல்ல மூல நல்ல ஒரு சிந்தனையோட இருக்காருன்றது வந்து பெரிதும் என்ன ஆச்சரியப்படுத்துனது தான் சொல்லணும் அந்த இடத்துல ஏன்னா நமக்கு அந்தளவு அவர் நெறிமுறைகளை நான் பின்பற்ற ஆரம்பிச்சதுலேருந்து நான் கொஞ்சோம் தெளிவா இருக்கேன்றது எனக்கு தெளிவாக தெரியுது படியுங்கள் புத்தகம் படிங்க புத்தகம் படிக்கிறதில் அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது அதே மாதிரி அதில் உள்ள பாய்ண்ட்ட வந்து நான் அதில் உள்ள முக்கியமான சொற்கள் வரிகளை வந்து நான் குறிப்பு எடுத்து வச்சுப்பேன் என்னோடய ஒரு சிறிய நோ நோட்ல நான் வந்து குறிப்பு எடுத்து வச்சிப்பேன் அந்து நோட்டு வந்து என்னையை அவ்வளோ உதவி இருக்குது புத்தகங்கள்ன்றது குறையே சொல்ல முடியாது வாழ்க்கையில் ரொம்பம் முக்கியமானது புத்தகம்